நம்ம இந்தியாவில் மருத்துவ வசதி எப்படி இருக்குனு தான் பார்க்கப் போகிறோம் இந்தியாவில் மற்ற நாட்டோட நம்ம இந்தியா நாட்டோட பா இந்திய நாட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்திய நாட்டுல மருத்துவ வசதி நல்லாதான் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சுத்தங்கிறது கொஞ்சம் கூட என்ன இல்லை நம்ம சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாத்ரூம் போகணுன்னா கூட அங்கே நல்லா இருக்க மாட்டிக்குது ஏன்னால் அங்கே ஆள் வச்சு வேலை பார்க்ல அதே நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து பாத்ரூம்லாம் நீட்டா இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஆள் வச்சு வேலை பார்க்குறாங்க அப்புறம் வந்து நம்ப சின்ன தலைவலின்னா கூட நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு சின்ன தலைவலிக்கு போய் ஒரு பெரிய க்யூவில் நிற்கிறோம் வேற அந்த சின்ன தலைவலி இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கலாம் சுகர் இருக்கலாம் அதெலாம் வந்து நம்ம க்யூவில் நிற்கிறம்போது இன்க்ரீஸ் ஆகி அவங்க மயக்கம் போட்டு விழுகிற நிலமைக்கு கூட அவங்க போயிடுவாங்கள் அப்புறம் வந்து நம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டர் தான் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது இ அப்படி இல்லாமல் நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னால் பேஷண்ட்ஸை வெயிட் பண்ண வைக்காமல் நம்ம இ சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் வர மாதிரி நல்ல வழி இருக்கும் அப்புறம் வந்து சேவை சேவை வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலே இப்போ நம்ம சேவையை பற்றி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்லே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அவங்க வந்து சேவை மனப்பான்மையோட வேலை செய்கிறாங்க ஏன் அப்படின்னா அங்க வெளியில் நம்ம ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னா அதெலாம் ஆயிரூவா ரெண்டாயரூபா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்ச் இதாகிடும் ஆனால் அங்கே வந்து அவங்க வந்து மக்களோட நிலமைய புரிஞ்சுக்கிட்டு பாதிக்கு பாதியா இப்போ ஆயரூவா ஸ்கேனுன்னா ஐந்நூறுவா அந்த மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க அதே மாதிரியே எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ பேசுகிறேன் அப்புறம் வந்து அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம வந்து இது சிகிச்சை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அங்கே வந்து நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடாது ஏழை மக்க பணக்காரவங்க வந்து எவ்வளோ செலவு பண்ணி வேணாலும் நம்ம வந்து கவர்மெண்ட் இந்த பே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க ஆனால் ஏழை மக்களால் அப்படி பக்க பார்க்க முடியாதுல்ல நம்ம ஒரு மாத்திரை இல்லை அப்புடின்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஆனால் அவங்க வந்து இதை நீங்கள் வெளியில் வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்கள் நம்ம அவங்கள்ட்ட காசு இருக்காது நம்ம வந்து பிரை பணக்காரவங்களா இருந்தால் வாங்கிக்கலாம் ஆனால் ஏழையால் வாங்கமுடியாது நான் உங்க டாக்டர்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏன் டாக்டர்ஸ் வந்து அதிகமாக காசு வாங்குகிறாங்கன்னா அவங்க மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக காசு வாங்குகிறாங்க அந்த காசெல்லாம் மறுபடியும் இவங்க எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அதிகமாக காசு வாங்குகிறாங்க அதை நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும்னா மருத்துவ படிப்போட செலவை கம்மி பண்ணணும் அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய செ நிறைய வந்து பெட்டு இல்லை ஒரு சின்ன தலைவலி ஜொரம் ட்ரிப்ஸ் ஏற்றணும் அப்படின்னா படுக்க வச்சு ஏற்றுத்துக்குலாம் பெட் இல்லை ஸ்கேன் மிஷின் இல்லை எக்ஸ்ரேக்கு அந்த ரூம் அந்த இதெலாம் எதுவுமே இல்லை அதனால் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் நிறையா வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்போதான் ஏழை மக்களாலும் நம்ம வந்து ஏழை மக்களாலேயும் அது நல்லா பயன்பெற முடியும் சிகிச்சை வந்து சின்ன தலைவலி அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பெரிய பிரச்சினைய உண்டாக்கிக்கிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போதான் நல்லா ஏழையும் நல்லாருப்பாங்கள்